ஆ சொல்லுங்கள் சார் ஓகே எந்த ஸ்கூல் எந்த ஏரியா அது ஓகே சார் ஓகே சார் ஓகே ஓகே பாய்ஸ் கேர்ள்ஸ்ட்ன்டு கம்பைன்டாக இருக்கீங்களா இல்லை ஓகே ஓகே சார் ஓகே சார் ம் ஓகே சார் அது பார்த்து பண்ணிக்கலாம் சார் இப்போது இரநூறு பேருங்கும் போது ஒரு மந்த்து அதிகம் தான் சார் நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் சார் நேரில் வர்றேன் சரி ஓகே